ஹலோ ஆ சார் வணக்கம் சார் இந்த துவரம் பருப்பு எனக்கு வேணும் சார் அரிசி அரிசி வந்து ஜீரக அரிசி வேணும் ஆமாம் ஜீரக சம்பா அரிசி வேணும் ஆயி ஆ ஆயில் ஒரு லிட்ரு வேணும் சார் ஆ ரைட்டு சார் அப்புறம் அதே மாதிரி ஆ கடலெண்ணெய் தான் சார் கடலெண்ணெய் ஒரு பேக்கு நல்லெண்ணெய் ஒரு பேக்கு

அப்படிங்களா சரி சரி எனக்கு இதில் ஸ்வீட்டு ஸ்வீட்டு வந்து சாக்லேட் வேணும் சார் சாக்லேட்டு கேக்கு வேணும் சாக்லேட்டு கேக்குலாம் கிடைக்குங்களா சார் ஓகே ஓகே நல்லது சார் எனக்கு வந்து சுத்தமானதாக எனக்கு வேணும் அதாவது வந்து நல்ல குவாலிட்டியாக பண்ணக்கூடிய ஐட்டம்ஸாக எனக்கு வேணும் நல்லா குவாலிட்டியாக இருக்கணும் அதனால் வந்து கொஞ்சம் இந்த குழந்தைகளுக்கு சாப்பிட்ற ஃபுட்டா இருந்தால் அந்த சாக்லேட்டா இருந்தாலும் நல்லாருக்கணும் அதேபோல் இந்த ஷுகர் உள்ளவங்களுக்கு இது மாதிரிக்கில்லாம் குடுக்குறவங்க கொடுக்குற மாதிரிக்கி சாக்லேட்டு எதாவது இருக்குதுங்களா சார் கிடைக்குங்களா ஆ சரி சரி சரி அதனால் வந்து ஆ அதனால் வந்து எனக்கு சார் இந்த ஃப்ரிட்ஜில் வச்சி சாப்பிட்ற மாதிரிக்கி சாக்லேட்லாம் இருக்குதில்லைங்களா ஆ அது மாதிரிக்கி இருந்துச்சுன்னாலும் எனக்கு ஓகே தான் அது அதுவும் வேணும் சார் ஆ ரைட் ஓகே அதான் எனக்கு அந்த மாதிரிக்கி நல்ல குவாலிட்டியாக எனக்கு சாக்லேட் வேணும் அதாவது அந்த சாக்லேட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சி நம்ம தேவைக்கு ஏற்ப எடுத்துக்கிற மாதிரிக்கி பேக்கேஜாக இருந்துதுன்னால் நல்லாருக்கும் அ ஆ ரைட்டு ஆ அது மாதிரி வெரைட்டீஸு கொஞ்சம் வேணும் அப்புறம் மற்றபடி அப்புறம் இந்த ஃபங்க்ஷனுக்காக வேண்டி அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படிங்குற மாதிரிக்கி ஃபங்க்ஷனுக்காக வேண்டிங்குற மாதிரிக்கி இது சாக்லேட் வேணும் சார் அந்த ஃபங்க்ஷனுக்கு முடிச்சிட்டு மற்ற இந்த ஃப்ரிட்ஜில் வச்சிக்குற மாதிரிக்கி ஆ சரி சரி அதுதான் எனக்கு ஆ ரைட் ரைட் ஓகே சார் எனக்கு அதுதான் கொஞ்சம் கா அதாவது ரேட்டை பற்றி அமௌண்ட்டை பற்றில்லாம் ஒன்னுமில்ல கொஞ்சம் குவாலிட்டியாக சாக்லேட் வந்து நமக்கு குவாலிட்டி சாக்லேட்டாக இருக்கணும் எல்லாமே ஆ ஓகே சார் சரி ரைட் ஓகே சார் அப்போ நான் எவ்வளோ வேணும் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறேன் சார் சொல்கிறேன் ஆ ரைட் ஓகே சார்